மீன் பிடிக்கும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் மற்ற தொழிலெல்லாம் போனால் வந்தமான்னு இருக்கும் இதில் மட்டும் மீன் பிடிக்கப் போகும்போது கடல் அலை அதிகமாக இருக்கும் மழை பெய்தால் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒற்றுமையா ஒன்றிணைந்து செயல்படலாம் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் எப்படி காப்பாற்றலான்னு கற்றுக்கலாம் என்னோடய தலைமுறை வேறு வேலை கிடச்சாலும் செய்யலாம் இல்லைன்னா சுய தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என நினச்சி வேணால் நம்ம இந்த தொழிலே கற்றுக்கலாம்